ஆ எங்கிருக்குதுங்க அப்படியா ஆமாம்மாம் நான் வீடு வேணுமுன்னு கேட்டேன் என்ன எத்தனை ஸ்குயர் பிட்டு இருக்குது எங்கிருக்கு வீடு எந்த ஏரியாவில் இருக்குது ரோட் சைடு இருக்கா

ஆ என்ன ரேட் ஆகும் என்ன என்ன ரேட் சொல்கிறாங்க

ஓ என்ன உங்களுதா வீடு இடம் உங்களுதா வேறு யாருது

எவ்வளோ சொன்னாங்க அந்த ரேட்டு ஆ என்ன ஏதாவது வில்லங்கம் இருக்கா வில்லங்கம் ஏதாவது அதில்

ஓ சரி ம் ஆ பக்கத்தில் பக்கத்தில் எதாவது ஃப்ளாட் இருக்குங்களா பக்கத்தில் எதாவது ஃப்ளாட் இருக்கா வீடு இருக்குதுங்களா எதாவது சொந்த அவங்க யாராவது ஒருத்தருது

விலை விலை ஏதோ ஜாஸ்தி சொல்கிறாங்க மாதிரி இருக்குது குறைச்சி சொல்ல சொல்லி தருவாங்களா ஆ ஆ ஆ சரி சரிங்க சரி நான் கன்ஃபாம் பண்ணிவிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களது ஃபோன் நம்பரு இதானுங்களா உங்க ஃபோன் நம்பரா இது ஆ சரி சரி சரிபா முன்னாடிலே கேட்குற விலை சொல்ல சொல்லுங்க நான் குறைச்சி எங்கள் வீட்டுகாரரை கேட்டு சொல்கிறேன் ம் குறைச்சி கேட்டுவிட்டு எனக்கு சொல்லுங்க என்ன விலைன்னு சொல்லி எனக்கு கரெட்டாக சொல்லின்னாங்கன்னால் நான் கன்ஃபாம் பண்ணிக்கிறேன் ஆ சரி சரிமா நான் சொல்கிறேன் ஃபோன் பண்ணுறேன் ஆ வைக்கிறேன்